ஆ யார்

ஓகே ஓகே போன வாரம் ஃப்ரைடே வந்திங்கள்ல ஓகே ஓகே இப்போ உங்களோடைய சுகர் டெஸ்ட்டு வந்து வந்துருச்சு உங்களோடைய சுகர் வந்து அதிகமாகதான் இருக்கு ஆஃப்டர் ஃபுட்டில் எடுத்த டெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் காமிக்குது உங்களோட சுகர் லெவலு கிருஷ்ணா ஆ நீங்கள் ஃபுட்டில் வந்து ரொம்ப கன்ட்ரோலாக இருக்கணும் ஆ ப்ரோட்டின் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க பருப்பு அப்புறம் வந்து ஃப்ரூட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ்ஸு இது அதிகமாகவும் சாப்பாடு வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க டேப்லெட் டோஸ்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன் நீங்கள் வாங்க நான் சஜ்ஜஸ்ட் பண்ணுறேன் அந்த டேப்லெட் உங்களுக்கு ஆ நீங்கள் வந்து ஃப்ரைடேவே வந்துருங்க திரும்பியும் ஃப்ரைடே ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வந்துருங்க ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் இந்த தலை சுற்றுறது அந்தமாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா ஓகே ஓகே சுகர் வந்து அதிகமானதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு ஓகே சரி நீங்கள் வாங்க உங்களுக்கு டேப்லெட் சஜ்ஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை போடுங்கள் இன்னும் ஒரு டூ மந்த் கழிச்சு திரும்பியும் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சுகர் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வேணா அப்போ தேங்க் யூ